எனக்கு எது மகிழ்ச்சி அளிக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அப்போல்லாம் சின்ன வயசில் டிவி பாக்கிறதுல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் ஜாலியாக டிவிக்காக சட்டு புட்டுன்னு வேலையை பார்த்துட்டு வந்து டிவி பார்த்துட்டு ஜாலியாக டிவி பாக்கிறது தான் எனக்கு அப்போல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து வெளியே போய் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துன்னு வெளியே அங்கே விளையாடுறது இந்த பம்பரம் கோலி அந்த மாதிரியெல்லாம் விளையாடுவோம்ங்க அப்போல்லாம் அது பிடிக்கும் அப்புறம் கொஞ்சம் அப்புறம் வரும்போது அஞ்சாவது ஆறாவது அந்த மாதிரி வரும்போதெல்லாம் டிவியில் இந்த பென்டன்னு பென்டன்னு சோட்டா பீமு இந்த மாதிரி பாக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஆகி அண்டு த காக்ரோச்சு இந்த மாதிரி பாக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டிவியில் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் இந்த டென்த்து லவல்த்து டுவல்த்து வரும்போதெல்லாம் மொபைலில் கேம் விளையாடுறதுன்னா நல்லா பிடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அப்புறம் அந்த டுவெல்த்து முடித்து லீவில் பயங்கர அடிக்சன் கேமுக்கு அப்புறம் ஃபோன் வாங்கிகிட்டு கேமுக்காக விளையாடுவேன் கேம் விளையாடுறதினால அப்போ ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் இடைல எது ரொம்ப புடிக்குன்னா இந்த டென்த்து அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த படிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்காது எல்லாம் லைட்டாக பிடிக்கும் இந்த கணக்கு போடுவதுனா மட்டும் கணக்கு போடுவது அந்தமாதிரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இந்த போட்டி போட்டுன்னு படிக்கிறது அது கொஞ்சம் பிடிக்கும் அதுக்கப்புறம் அப்டியே காலேஜில் வர வர காலேஜில் வந்து பைக் எடுத்துனு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது அந்த மாதிரி இந்த டிராவல் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்புறம் அந்த செமஸ்டர் டைமில் ஒவ்வொருத்தனும் மாற்றி மாற்றி நீ பாஸாவியா நான் பாஸாவியானு போட்டி போட்டு படிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வெளியில் போய்ட்டு அங்கேயே நாமளே சமைத்து நாமளே சாப்பிடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பறம் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போன் பேசி ஜாலியாக அரட்டை அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் எது மகிழ்ச்சி அளிக்கும்னா